எங்கள் ஸ்டேட்டில் வந்து மதிக்கிற இந்த மதத் தலைவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏசு ஏசு க்ரிஸ்டின் அவங்களை வந்து ஏசுவை வந்து ஒரு ஒரு பாசமிகு கடவுளாக வந்து வணங்குவாங்க அது எல்லாம் நானும் சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கேன் பார்த்திருக்கேன் ஏசு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ஒரு பய பய பயபக்தியாக வந்து வணங்குவாங்க அ அப்புறம் அந்த குருக்கள்னு சொல்வாங்க பாருங்கள் இந்தக் கோயிலில் இருக்காங்கல்ல எல்லாம் அவங்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை யாராவது பயந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த த பயந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த த திருநீறு மந்திரித்து கொடுக்கறது இந்தப் பாடம் போடுறதுன்னு சொல்வாங்க தாயத்துப் ப பண்ணிக் கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ப பயந்துக்கிட்டவர்களுக்கு ம முஸ்லீம்ஸ் வந்து அவங்க பாய்ங்க வந்து ம மந்திரம் ஓதுவாங்க மந்திரம் ஓதி அவங்க ஒரு தாயத்து கட்டுவாங்க அப்படி தாயத்தை கட்டும் போது அந்த பயந்தது அதுலிருந்து நம்ம வெளியே வந்திருவோம் நானே வந்து சின்ன வயசில் நிறைய டைம் இந்த மாதிரி ஏதாவது பார்த்து பயந்துகிட்டு நைட்டு தூக்கம் வராமல் இருக்கும் போது அங்கே கூட்டுப் போய்விட்டு இந்த மாதிரி அவங்க கிட்டே ப ப பயந்து பயந்துக்கிட்டான்னு சொல்லும் போது அவங்க மந்திரம் ஓதுவாங்க மந்திரம் ஓதும் போது இந்த என்னமோ ஒரு ஃபீலாக இருக்கும் அந்த பயந்த நான் பயந்துக்கிட்டது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது ஒருநா ஒரு நைட் தூங்கி எழுந்திருச்சோம் அப்படின்னா அந்தப் பயம் பயந்துக்கிட்டது போயிடும்